ஆ யார் ஆ சொல்லுங்கள் ஆ புரியலை

ஆ சொல்லுங்கள் கேபு சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு என்ன வேணும் கேப் சர்வீஸ் வேணும்ங்களா ஓகே ஓகே எத்தனை பேர் மொத்தம் நீங்கள் டென் மெம்பெர்ஸுனா வந்து வேன் நீங்கள் எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா போய்ட்டு வர்ற டீசலுக்கும் நீங்கள் டிரைவருக்கும் ப்ளஸ் வந்து காருக்கான கேபுக்கும் நீங்கள் கொடுக்குறா மாதிரி இருக்கும் ஆ கிலோமீட்டருக்கு வந்து டுவெண்ட்டி ரூபீஸ் வரும் அது கேபுக்கு அது போக நீங்கள் வந்து டிரைவருக்கு தனியாக கொடுக்கற மாதிரி இருக்கும் ஆ டீசல் வந்து நாங்கள் போட்டுக்குவோம் அதுலேருந்து நீங்கள் இந்த ரெண்டு பிளேஸ் மட்டும் இல்லாமல் வேறு எங்கேயாவது போகணும் அப்படி நெனைச்சீங்கன்னா இப்போது கல்லணையில் இருந்து இன்னும் கொஞ்சம் டென் கிலோமீட்டர்ஸில் வந்து ஒரு முருகர் டெம்பிள் இருக்குது ஆ சரவுண்டிங்கில் இருக்கிற எல்லா பிளேஸும் வந்து நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு வந்து தனியாக ஒரு டென் தௌசண்ட் இல்லை ஃபைவ் தௌசண்ட் அந்தமாதிரி கட்டுகிற மாதிரி இருக்கும் எந்த அளவு போகிறோமோ அந்தமாதிரி டீசல் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆ நீங்கள் அதுதான் நீங்கள் எடுக்கிறது தான் நீங்கள் வந்து குறிப்பிட்ட இடம் மட்டும் பார்க்கணும்னு நெனைச்சீங்கன்னா ஒன் டே போதும் எல்லா இடமும் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நெனைச்சீங்கன்னா டூ டேஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஆ அது டீசல் ரேட் அதிகமாக இருக்குது நீங்கள் ஃபேமிலியாக போகிறதுனால நாங்கள் வேணுனா ஒரு ஃபைவ் பெர்சண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம்

ஓகே எத்தனை மணிக்கு கேப் வரணும் ம் சரி ஓகே முன்னாடியே சொல்லிவிடுங்க டிரைவர் அப்போ தான் அவங்க ரெடியாக இருப்பாங்க எத்தனை மணிக்குன்னு சொன்னால் தான் ஆ டிரைவர் மாறிட்டே இருப்பாங்க அதனால் நீங்கள் முன்னாடியே ஒரு டூ டேஸ் முன்னாடி இல்லாட்டி ஒன் டே முன்னாடி நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் அரேன்ச் பண்ணிப்பார் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிப்பார் ஓகே நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டிரைவர் நம்பர் வந்து கொடுக்குறோம் நீங்கள் அவங்களோட அப்படியே கனெக்ட் ஆகிக்கோங்க கனெக்ட் பண்ணிக்கங்க கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க ஓகே தேங்க்யூ